பீடி உஷா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை அவங்க நல்லா ஓடுவாங்க அவங்க ஓடுகிற மாதிரியே எனக்கும் ஓடணும்ன்னு ஆசை அவங்கள மாதிரியே ஸ்டேட் லெவல் விளாடணுன்னு ஆசை அவங்க அவங்கள்டேருந்து தன்னம்பிக்கையை கற்றுக்கிட்டேன் ஒரு பெண் தன்னால் முடியுகிற நம்பிக்கையை அவங்கள்டேருந்து கற்றுக்கிட்டேன் அவங்கள மாதிரி ஓடணும்ன்னு நானூறு மீட்டர் நூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் அம் ஐயாயிரம் மீட்டர் இது எல்லாம் ஓடி அவங்கள மாதிரியே ப்ரைஸ் வின் பண்ணணும்ன்னு ஆசை அவங்கள அவங்களுக்கு அவங்களக்கூட ஓடுணும்ன்னு ஆசை அவங்கள மாதிரி ஓடுகிறத்துக்கு ஒரு தமிழ்நாட்டு இப்போது பீடி உஷா வந்து தமிழ்நாட்டோட ஒரு வீராங்கனை அவங்கள மாரி நம்ம அவங்கள மாரி எல்லா பெண்களும் இருக்கணும்ன்னு ஆசை தன்னம்பிக்கையோடு ஓடணும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது அவங்க எப்படி வந்து சொந்த முயற்சியில் ஓடணும்ன்னு நினைக்குறாங்களோ அது மாரி நம்மளும் மாறணும்ன்னு நினைக்குறேன் அவங்கள அவங்கள ரோல் மாடலாக அவங்கள முன் உதாரணமாக வச்சு நான் ஓடணும் அவங்கள மாதிரி எனக்கு எல்லா எல்லா ஒட்டப்பந்தயத்துலேயும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் பீடி உஷா ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு வெற்றியை சேர்த்த ஒரு பெண்மணி அவங்கள மாதிரியே நானும் இருக்கணும் அந்த பீடி உஷாவை பீடி உஷாவை எல்லாேரும் பாராட்டுகிற மாதிரி என்னையும் பாராட்டணும் பீடி உஷா வந்து ஏழ்மையான பெண் அவங்க எப்படி அவங்கள மாதிரியே தன்னபிக்கையோடு விடாமுயற்சியோடு ஓடணும் அவங்கள மாரி எந்த ஒரு சூழ்நிலையும் யார் யார் மாரி எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம அவங்களோட இருந்து அவங்களுக்காக ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்